இப்போ எங்கூரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக மகசூல் தர்ற பயிர் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பும் குச்சிக்கிழங்கும் சொல்லலாம் குச்சிக்கிழங்கு எல்லாமே வந்து இப்போ டன் வந்து ஒரு டன் வந்து பத்தாயிரத்திலேருந்து பன்னெண்டாயிருபா வரைக்கும் ரேட் இருக்குது கரும்பும் அதேமாதிரிதான் டன்னுக்கு வந்து ரேட் அதிகமாகவே இருக்குது அதில் எங்கள் சைட்டில் அதிகம் விளையுறது வந்து கரும்பும் குச்சிக்கிழங்குந்தான் விளையுது அதுக்கடுத்து எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்லு வயல் அடிப்பாங்க நாற்று நடுவாங்க நெல்லு ஓரளவுக்கு ரேட் இருக்குது அதனால் நெல்லு அதிகம் நடமாட்டாங்க நூற்றுல ஃபிஃப்ட்டி பெர்செண்டேஜ் வந்து எங்கள் ஊர் சைட் நடுவாங்க அதுவும் சொந்த யூஸ்க்காக தான் அதையும் நடுவாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தா சோளத்தட்டு சோளத்தட்டும் முத்துச்சோளமும் அதிகம் நடுவாங்க முத்துச்சோளமெலாம் மகசூல் நல்லாவே இருக்கும் ரேட்டும் இருக்கும் சோளத்தட்டு வந்து ஆடு மாட்டுக்காக பயன்படுத்திக்குவாங்க நிலக்கடலையும் அதேமாதிரிதான் நிலக்கடலை மகசூல் நல்லாவே இருக்கும் நம்ம பத்தாயிரம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இருபதாயிரம் லாபம் இருக்கும் அதனால நிலக்கடலை முத்துச்சோளம் இது ரெண்டுமே லாபம் இருக்குது குச்சிக்கிழங்கும் லாபம் இருக்குது அதனால் எங்கள் ஊர் சைடு அதிகம் விளையுறது வந்து மகசூல் அதிகம் தர்றது வந்து குச்சிக்கிழங்கு சோளம் முத்துச்சோளம் கரும்பு இதெல்லாம்தான் அதிகம் பயிரிடுறாங்க